நான் எனக்கு வந்து எங்கள் வீடு ரொம்ப பிடிக்கும் நான் இருக்கிற வீட்டு பகுதியே ஒரு தனி காடு தான் அதில் எங்கள் வீடு மட்டும் தான் இருக்குது சுற்றிலும் வேறு எதுவும் இல்லை அதனால் நிறைய பறவைகளாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது அதையும் இல்லாமல் மாமரம் தென்னைமரம் மற்ற மரங்களாம் நிறைய இருக்குது அதனால் காலையிலேவும் சாய்ந்திரமும் பறவைகளாம் அங்கே வந்து உட்காந்து அழகாக ஒன்றோடு ஒன்று பேசிகிட்டு சத்தம் போட்டுகிட்டுருக்கும் பார்த்த பார்க்குறதுக்கே அழகாயிருக்கும் அப்புறம் நம்ம ஏதாவது போட்டோம்னா சா சாப்பிட ஓடியாரும் அது அதோடய பாஷயிலே பேசிகிட்டு ஓடியாரும் அப்புறம் காட்டு பகுதியாக இருக்கிறதுனால மயில் கூட அப்போ அப்போ வரும் நாங்கள் அதை பார்த்து ரசித்து ரசிச்சுயிருக்குறோம் மற்றபடி எங்கள் வீட்டை சுற்றிலும் நல்ல நிறைய மரங்களாம் இருக்கிறதுனால அது அந்த அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீடும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த இடத்துல நாங்கள் வசிக்கிறத்துக்கு